ஆ சரிம்மா இப்போ பராம்பரி எங்களுடைய வர்க்கம் எப்படியென்றால் மூணு தலைமுறை மூணு தலைமுறைக்கு அந்தாண்ட முப்பாட்டனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு மூணு பசங்கள் மூணு முப்பாட்டனவனுக்கு மூணு பேர் அண்ணன் தம்பி அந்த பாட்டனுக்கு பிறந்தவங்க நாலு பேர் அந்த நாலு பேர்த்துக்கும் இப்போ எங்கள் அப்பா பிறந்தவங்க எங்கள் அப்பா வந்து மூணு பேருக்கு அண்ணன் தம்பி மூணு பேர்கள் பிறந்தாங்க எங்கள் அப்பா வந்து பிறந்தது அண்ணன் தம்பி மூணு பேர் பிற்பாடு அந்த அண்ணன் தம்பி மூணு பேர்த்துக்கும் எங்களுடைய பெரியப்பா சித்தப்பா நடப்பா இப்படினுட்டு மூணு பேர் மூணு பேர்த்துக்கும் பெரியப்பாவுக்கு மூணு பசங்கள் அதேமாதிரி அந்த மூணு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு பசங்களுக்கும் ரெண்டு கொழந்தை இருக்குது இன்னொருத்தனுக்கு ரெண்டு கொழந்தை சின்னவனுக்கு ரெண்டு கொழந்தை எல்லா மூணு பேர்த்துக்குமே ரெண்டு ஆறு பிள்ளைங்க இருக்குது அது ஒருத்தருக்கு ரெண்டாவது எங்கள் சித்தப்பாவுக்கு மூணு பசங்கள் அதில் வந்து ரெண்டு பசங்கள் கொழந்தை இருக்குது இன்னொரு பசங்களுக்கு கொஞ்சம் கொழந்தை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் ரெண்டு ரெண்டு பசங்கள் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் ரெண்டு பசங்கள் இருக்காங்க எங்கள் சித்தப்பா மகனுக்கு அதேமாதிரி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆம்பிள பிள்ள மூணு பேர் பொம்பளைங்கள் நாலு பேர் பிறந்தோமா நாலு பேர்த்துக்கும் நாலு பேர்த்துக்கும் அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு எங்கள் மூணு பேர் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தோமா மூணு பேரும் பிறந்தோம் அண்ணன் தம்பி எங்கள் அப்பாவுக்கு மூணு பேர் மூணு பேர்த்துக்கு அதில் நான் ஒன்று எங்கள் அண்ணார் ஒன்று என் தம்பி ஒன்று மூணு பேர் மூணு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு பெரிய ஆளுக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பெரிய ஆளுக்கு இது மூணு பசங்கள் சின்ன ஆளுக்கு மூணு பசங்கள் ரெண்டு பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு யாருக்கு எங்கள் அண்ணாருக்கு எனக்கு வந்து இப்போ என்னுடைய எனக்கு ஒரு பையன் மூணு பெண்கள் அந்த மூணு பொண்ணையும் ஒவ்வொரு ஊருக்கு கொடுத்தேன் ஆத்தூரில் கொடுத்தேன் ஒரு பொண்ணு அது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது இது மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு கொடுத்தேன் இந்த தலைவாசலில் தலைவாசல் தான் அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் இன்னொரு பெண்ணுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு இப்படி ரெண்டு மூணு பொண்ணுங்களுக்கும் எனக்கு எனக்கு பிறந்த பொண்ணுங்களுக்கு இதுமாதிரி பிள்ளைங்க இருக்குது நான் வந்து அண்ணாருக்கு ரெண்டு பையன் சொல்லியிருந்தேனா சொல்லியாச்சு வந்து அங்கே பெரியப்பாவுக்கு ஒரு பையன் மூணு பொண்ணுகள் அவங்களுக்கு அந்த ஒரு பையனும் அவனுக்கு ரெண்டு பசங்கள் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவுனுங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க பிறந்து அது இது சீராக இருக்குது அந்த பொண்ணுங்களை கட்டிக் கொடுத்து அதுகளும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது மூணு பிள்ளைங்களும் இருக்குது யாருக்கு எங்கள் பெரியாப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு எங்கள் சித்தப்பாவுடைய பிள்ள வகைறாவில்

ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அந்த ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்து அந்த ரெண்டு பையனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பையன் ஒரு ஒரு பொண்ணு இந்த சித்தப்பா வீட்டு பையன் சின்னவனுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவனுடைய மகனுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இப்பிடி அந்த வகைறாவில் அப்படி போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ண வகையில் நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எனக்கு வந்து என் கூட பிறந்தவங்க அஞ்சு ஏழு பேர் அந்த காலத்தில் ஏழு பேர் அந்த ஏழு பேர்த்துக்கும் பொண்ணுங்க வந்து நாலு பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுத்து அவங்கவுங்களையும் கல்யாணம் பண்ணி அவங்கவுங்களுக்கும் பேர கொழந்தை இருக்குது பெற்ற பிள்ள இருக்குது மற்றவங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க பெரிய அக்காவுக்கு சின்ன அக்காவுக்கு அதே மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குது தாய் தகப்பன் அது எல்லா அவங்கள்லாம் இருக்காங்க அதேமாதிரி சின்ன அக்காவுக்கு அப்புறம் பிறந்து வளர்ந்து அது ஒரு இதுவாக அவங்க இருக்காங்க நான் பொண்ணு கட்டினது அக்கா வீட்டு பெண்ணே கட்டினேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அக்கா வீட்டு பொண்ணு கட்டி ரொம்ப நாளாகி கொழந்தை இல்லாம அதுக்கும் பிற்பாடு கொழந்தை பிறந்து அக்கா அவங்க பிள்ளைங்க மச்சினன் இருக்கான் மாமனார் இருக்கார் அந்த வகையில் பார்த்தாக்கா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைவோ மூணு பிள்ளைவோ இருக்குது என்னுடைய மச்சினனுக்கு பிள்ளைங்க இருக்குது பையன் இருக்குது அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் ஒரு கொழந்தை குட்டி இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதே என் மச்சினன் மகனுக்கு அதே அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணவொடனே அவனுக்கும் ஒரு பிள்ள இருக்குது அப்புறம் என்னுடைய பையன் வந்து அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் ரெண்டு மூணு பிள்ளைவோ இருக்குது பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பையன் இப்படி நாலா வகையிலேயும் ஒவ்வொரு வகையில் இப்படி இருந்துக்கிட்டு வருதுங்க இப்போது வந்து எங்கள் பெரியப்பா வீட்ல ரெண்டு பிள்ளைங்க எங்கள் பெரியப்பாவுக்கு ரெண்டு ஆள் ஆம்பிளப் பிள்ள பையன் ரெண்டு ஆம்பிளப் பையனும் ஒவ்வொருத்தனும் நாலு பசங்க நாலு பசங்கள் அந்த நாலு பசங்களுக்கும் அதான் மூணாவது ஐட்டம் வந்திருக்குல்ல நாலு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி அது அது பேரக் குழந்தையோட இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ரெண்டாவது பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு வகையறா அதுங்க இருக்குது மூணாவது ஆளுக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க தான் யாருக்கு எங்களுடைய பெரியப்பாவுக்கு ஆமாம் ஆமாம் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பசங்கள் அந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி நாலு கொழந்தை ஒருத்தருக்கு நாலு கொழந்தையில்லையா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன் அப்புறம் ரெண்டாவது வந்து பையனுக்கு மூணு பசங்களோ நாலு பசங்களோ இருக்காங்க எல்லாம் வகையறா வகையறாவாக எல்லாம் எல்லாம் அந்தந்த ஊருக்கு அப்படி அப்படி போய்ட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரெண்டாவது தலைமுறை ஆச்சு இப்போ மூணாவது தலைமுறை ஆச்சு எங்களுடைய

இது இது மாதிரில்லாம் வாழ்ந்தோம் பிடிச்சோம் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்ட காலத்தில் பிள்ள குட்டி ஆகிப்போச்சி இப்போ எங்கள் அண்ணனுக்கு சின்ன பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க இருந்தது அதில் ஒன்று காலியாகிடுச்சுன்னு வெச்சுக்குங்களேன் அதான் ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்பிடி பல வகையிலேயும் ஒவ்வொரு இது இருக்குது எங்கள் வகைறாவில் என் அக்கா தங்கச்சி வகையறா மூணு பொண்ணு கொடுத்த இடத்துல அதுவும் வந்துவிட்டாங்க பெரியப்பா வீட்ல சொன்னது அதுவும் வந்துவிட்டாங்க சித்தப்பா வீட்ல எப்படியோ பங்காளி வகையில் பக்கத்து வீட்டு எங்கள் பங்காளி அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அப்பா வயது அவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி அவருக்கு பேரப்பிள்ள இது மகனுக்கு ரெண்டு பேரப்பிள்ள ரெண்டு பையன் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இப்படிப்பட்ட வகையில் வந்து அப்புறம் என்ன பூனை வருது டப்புன்னு பிடிச்சுப்புடாது அது பார்த்தப்புல பிடிச்சிட்டு போய்டும் போல இருக்கு என்னடா வம்பாக இருக்குது இதை போய் சொல்றே அப்படிங்கக்குள்ள இன்னும் ஓடிகிட்டு தான் இருக்குது வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் சுகமா இருக்கோம் அப்புறம் என்ன அப்புறம் வேற என்ன அதெல்லாம் நல்லபடியாக தாங்க இருக்கிறோம் இப்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பங்காளி வகையில் தாங்க மூணு பேர் இப்போது சொன்ன அந்த மூணு பேர்த்துலேயும் மூணு அண்ணன் தம்பி அவனுக்கு பிறந்தானுவோ அவனுவோ அண்ணன் தம்பிக்கு மூணு பேர் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பேர்த்துக்கு பிள்ள இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இப்படி மூணு வகையிலேயும் ஒவ்வொரு வகையில் மூணு பேர்த்துக்கும் அவனுக்கு வகையில் பக்கம்தான் எங்கள் பெரியப்பாவுக்கு தம்பி தான்னு வச்சுக்குங்களேன் ஒன்று விட்டு சித்தப்பா இப்படி அந்த வகையிலலாம் இப்போது இருக்குது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த வகைறாவிலேயே மூணு வகைறாவில் மூணு வகையறா முப்பாட்டனுடைய இதுலேருந்து இப்போ வகைறாவிலே சொல்லிவிட்டு வந்தால் இன்னும் சொல்ல சொல்ல எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கு முடியல என்ன எங்கள் பங்காளி வகையில் பார்க்கப் போனால் அவங்கள்லாம் ரொம்ப பழைய பண்ணணும் தான் என்னாத்துக்கு அதெல்லாம் போய் சொல்லிகிட்டு தாங்க எங்கள் வகையறா மட்டும் அப்படியே சொல்லி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நானும் ரொம்ப கஷ்டம் எங்கே எங்கேயோ போய்ட்டு இந்த பிள்ளைங்கள காப்பாற்ற வெளியூர்களுக்கெல்லாம் போய் வேலை கேரளா பேங்களூர் இதெல்லாம் போய்ட்டு இந்த பிள்ளைவளோ காப்பாற்றி இந்த வகைறாவில் இப்படி பிள்ள குட்டிகள்லாம் ஆகிடுச்சு இதுக்கு மேலக்கையும் வந்து நம்மளால இப்போ வயசாகிப் போய் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம பிள்ளைங்க இருக்குது பேரப் பிள்ளைவோ நிறையா இருக்குது எல்லாம் இப்போ பதில் சொல்லாத அளவுக்கு பேர பிள்ளையெல்லாம் இருக்குது சாமி நல்லா இருக்குது இதுக்கு வேற மூணு வகையறா அவ்வளோ தாங்க மூணு வகையறாவும் மூணு தலைமுறையும் சொல்லி விட்டேன் ஒன்று ஒன்றா பார்த்து அப்படி இருக்கக்குள்ளே ஒன்றுமே நம்ம கேக்கப்படாது பேர பிள்ளைவோலாம் இருக்குதுங்க பேர புள்ளைக்குலாம் எந்த குறைவு இல்லை அஞ்சு ஆறு பிள்ள பத்து பிள்ள கூட இருக்குது அதெல்லாம் இன்னும் கல்யாணம் பண்ணல சின்ன சின்ன புள்ளைகளா இருக்குது பெரிய பிள்ளைவோளாவும் இருக்குது கல்யாணம் ஆகல இன்னும் அது ஆனால் தான் அதுங்களுடைய பிள்ள குட்டிலாம் வகையறா சொல்ல முடியும் அதுமாதிரி இருக்கக்குள்ளே வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ தாம்மா என்ன பண்ணணும் அப்பறம் பிள்ளைங்கள் வகையறா மூணு தலைமுறை அந்த மூணு தலைமுறைக்கு இப்போ தலைமுறை பேரக் குழந்தைகள்லாம் நிறைய எக்கச்சக்கமா ஆகிப்போச்சு என் பங்காளிக்கு அங்காளிக்கு எங்களுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இவங்கள்லாம் சேர்த்தாக்க எதுவும் சொல்ல முடியாது கூட்டமெல்லாம் இருக்குதுங்கய்யா இவ்வளோதான் இதை முடித்து எனக்கு வந்து ஒரு பாடுபட்டு

இப்படியே வருது வாய்க்கால் வச்சு